யார் உள்ளே வாங்க ஆமாம் ஆமாம் வாங்க வாங்க உள்ளே வாங்க ம் சரி ஓகே இது என்னென்ன மாடலில் இருக்கு இது இத்தாலிக் மாடல்லையே பண்ணிவிடுங்க என் பையனுக்கு வந்து மேரேஜ் வச்சுருக்கோம் ஒரு ட்வெண்ட்டி டேஸில் மேரேஜ் வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பெயிண்ட்லாம் பண்ணி முடிக்கணும் ஆ திடீர்னு ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸில் பண்ணி முடிக்கணும் ம் ஓகே இந்த பேர்ட்ஸ் அந்த மாரில அந்த மாடலில் இருக்கும்ல இந்தமாதிரி வெளியே இது பண்ணிருங்க அதான் சிலதில் அந்த பேர்ட்ஸ் மாடலில் வாள் பெயிண்ட்டு மாதிரி கொஞ்சம் இது பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும் கலர் நீங்கள் உங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணணும் என்னென்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிவிடுங்க சரி சரி ஓகே ஓகே ஓகே ம் ஓகே ஓகே ஓகே ஓகே எனக்கு வந்து ஒரு ஒன் வீக்கில் நீங்கள் பண்ணி முடிச்சு கொடுக்கணும் ம் ஓகே இல்லைல்ல இல்லை ஓகே இந்தளவு கொஞ்ச பண்ணிக் கொடுத்தீங்கன்னா போதும் ம் நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகே